ஹலோ சார் தலப்பாக்கட்டு பிரியாணிங்களா சார் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணியும் இருக்கா சார் அப்படிங்களா வஞ்சரம் வஞ்சரம் மீன் இருக்குங்களா சார் ஆ ஆமாம் சார் ஃப்ரை தான் சார் ஆ பார்த்து சொல்லுங்கள் சார் அது ஒரு டூ கேஜி சார் ஆ ஆமாம் சார் இது ரெண்டும் ஆர்டர் பண்ணிடுங்கள் வேறு என்ன சார் இருக்கு ஸ்வீட் ஐட்டம் இது ரெண்டு ஐட்டம் தான் இருக்குங்களா சார் இல்லை சார் ஸ்வீட் ஐட்டத்தில் இது ரெண்டும் தான் இருக்குங்களான்னே ஆ ஓகே சார் பிரட் அல்வா வந்து ஒரு ஒன் கேஜி போட்டுக்கோங்க ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஐஸ் கிரீம் வந்து ஒரு டூ கேஜி போட்டுக்கோங்க சார் ஆ ஃபேமிலி பேக் போட்டுவிடுங்க சார் ஆ சார் நான் அட்ரஸ் சொல்கிறேன் சார் தேர்ட்டி த்ரீ இ பை செவன் வஉசி ஸ்ட்ரீட்

ஆ ஆ அவ்வளோ தான் சார் சார் மொபைல் நம்பர் ஆ எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ்

ஆ ஆமாம் சார் ம்ஹூ இங்கே வந்துவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்